பண்ணாரி கோயிலில் பார்த்திங்கன்னா அந்த சிற்பம் எல்லாம் அந்த ஓவியம் எல்லாம் வரஞ்சு வச்சுருக்குறாங்க சாமி அது இது பண்ணினது எல்லாம் அது அது மாதிரி எழுதி வச்சுருக்குறாங்க மறக்க முடியாத இதாக இருக்குது பண்ணாரி பாரியூர் கோயிலில் வந்து சிற்பமாக செதுக்கி வச்சுருக்குறாங்க அது எப்போ வேணாலும் எந்த காலத்தில் வேணாலும் பார்த்துக்கலாம் அதாவது இன்னது இன்னார் செஞ்சாங்கன்னு சொல்லி கல்வெட்டில் எழுதி வச்சுருக்குறாங்க எப்போ வேணாலும் பார்த்துக்கலாங்க